ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்றது ஸ்கூல்லிருந்தே ஸ்கூல்லிருந்தே யாரும் சொல்லித்தராமல் நானாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் டிராயிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டிராயிங் பண்ணி கொஞ்சம் நல்லாவே டிராயிங் பண்ணுவேன் டிராயிங் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் அந்த மாதிரி தான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன் பட் போக போக கொஞ்சம் நல்லாவே வரைஞ்சேன் டிராயிங் படிக்கலாம்னு இருந்தேன் ஸோ அதனால டிராயிங் கோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஸோ அதை எடுத்து அதில் ப்ராட்டிக் பிரேக்டிஸ் பண்ணிவிட்டு டிராயிங் கோர்ஸ் வந்து நான் படித்தேன் ஸோ அதில் வந்து டிராயிங்கில் எனக்கு நிறையவே லட்சியம் இருக்குது ஃபர்ஸ்ட் அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் தோணும் ஸோ அதுக்கும் நான் டிரை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அதை அடைய நான் வந்து இன்னும் நல்லா டிராயிங் வந்து பிரேக்டிஸ் பண்ணணும் அப்புறோம் இன்னும் மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி எல்லாம் டிராயிங்கில் வந்து கோர்ஸ் பண்ணணும்னு ஆசை ஸோ அதெல்லாம் பண்ணிணதுக்கு அப்புறோம் என்னோடய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிராயிங் பிஸ்னஸ் வந்து என் மைண்டில் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு இதை வந்து நன அடையறத்துக்கு வந்து டிராயிங் வந்து நல்ல மாஸ்டர் ஆஃப் டிகிரி அந்த விதத்தில் வந்து நான் நல்லா வரைவேன்